ஹலோ ம் ஆமாம் நித்திஸ் பேரெண்ட் ம் பாத்தேன் ம் ஆமாம்ங்க நானும் பார்த்தேன் மார்க்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கு வீட்டில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க ம் டைமிங் எவ்வளோ மண்நேரங்க ம் ம் சரிங்க நான் அனுப்பிவிட்றேன் ஹோமர்க்குலாம் வந்து ஸ்கூலில் கொடுக்குற ஹோமர்க்குலாம் வந்து அங்கேயே முடிச்சுருவிங்களா இல்லை நான் தனியாக வந்து சொல்லி கொடுக்கணுங்களா ம் சரிங்க நான் அனுப்பிச்சுட்றேன் ஈவினிங் வந்து இப்போ எப்பையுமே வந்து வேனில் தான் வருவான் ஸ்கூல் வேனில் ஸ்கூலில் வேன் வருமா இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு வரணுமா ம் சரிங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்குங்க ஈவினிங் ம் சரிங்க நான் தாட்டிவிட்றேங்க ம் ம்

ம் ம் ம் சரிங்க ம் சரிங்க நான் வீட்லையும் கொஞ்சம் படிக்க வைக்கிறேங்க எப்படியாவது ஏன் பையனை பாஸ் பண்ணிவிடுங்க

ம் சரிங்க மேம் நான் சொல்லித்தரேன் தேங்க்ஸுங்க மேம்